நானும் என்னோடய குதிரையும் மலை பக்கமாக சவாரி செஞ்சுருந்தோம் அப்போது ஒரு பெரிய பள்ளத்தில் விழுந்து விட்டோம் எங்களை காப்பாற்ற யாருமே இல்லை ஒரு நாள் போயிடுச்சு ரெண்டு நாள் போயிடுச்சு கையில் கொஞ்சண்டு சாப்பாடு இருந்தது அதை நானும் என்னோடய குதிரையும் பங்கு போட்டு சாப்பிட்டுருந்தோம் அப்போது மூன்று நாள் கழித்து ஒருவர் அந்த பக்கமாக வந்தார் அவர்கிட்ட உதவி கேட்டோம் அவர் வந்து போய் மற்றவர்களை இட்டாந்தாங்க இட்டாந்து என்னோடைய குதிரையும் என்னையும் காப்பாற்றினாங்க எனக்கு கொஞ்சமாக அடிபட்டிருந்துது என் குதிரைக்கு கடுமையாக அடிபட்டு இருந்தது என் குதிரைக்கு குத் காயத்துக்கெல்லாம் மருந்து போட்டு அந்த ஊர் மக்களை எங்களை பார் நன்றாக பார்த்துவிட்டு எங்களை திரும்பி அனுப்பிவிட்டார்கள்